ஹலோ சொல்லுங்கள் ஹலோ சொல்லுங்கள் மேடம் ஆ சொல்லுங்கள் மேடம் ஆ சொல்லுங்கள் மேடம் ஆ ஆமாங்கம்மா ஆ ஓகேங்கம்மா ஆ வசந்த் அன்ட் கோ வந்து எல்லா இடத்துலயுமே ஒரு ஃபேமஸான கம்பெனிங்க எல்லா இதுலேயும் டிஸ்ட்டிக்லேயும் இருக்குது எல்லாம் சேல்ஸ் ஆ ஓகே நன்றிங்க மேடம் நன்றி ஆ ஓகேங்க மேம் ஆ ஓகேங்க மேடம் கேளுங்கள் இப்போ பார்த்திங்கனா நம்மள்ட்ட இருக்க எல்ஜி ஃப்ரிஜ் தான் நீங்கள் கேக்கிறீங்க அதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு கேளுங்கள் இப்போ வந்து இது வந்து ஃபை ஸ்டார் கொண்டது ஃபை ஸ்டார் எல்லோருக்கும் எல்லா ஃப்ரிஜ்க்கும் மேக்ஸிமம் நாலுதான் மேம் இருக்கும் இதில் வந்து ஃபை ஸ்டார் இருக்குது ஆமாம் ஃப்ரிஜ் ஓப்பனில் திறந்தீங்கனா எய்ட் இதுவாக பாய்ண்ட் வரைக்கும்கூட நீங்கள் பவர் வைச்சிக்கிலாம் குளிர்காலம் மழைக்காலம் வெயில்காலம் மூணுத்துக்கும் நீங்கள் மாற்றி மாற்றி எந்த டெம்ப்ரேச்சர் வேணுமோ அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வைச்சிக்கிலாம் விஜிடபுள்ஸ் வைச்சிக்கிறத்துக்குலாம் நல்ல பெரிய ட்ரே மாதிரி இருக்குதுங்க அதுக்கு கீழே ஆனியன் போட்டு வைச்சிக்கிற ட்ரேவும் இருக்குது வாட்டர் பாட்டில் ஜூஸு எல்லாம் நீங்கள் செட் பண்ணி வைச்சிக்கிறதுக்கு எக்கு செட் பண்ணி வைச்சிக்க எல்லாத்துக்கும் சைடில் வந்து இருக்குதுங்க மேடம் டோரு அட்டாச்சிடு ஆ நாலு ட்ரே ஃபிக்ஸு வைச்சிருக்கா மாதிரி ஜாமன் திங்ஸ் எடுத்து வைக்கிறா மாதிரி விஜிடபுள்ஸ் வைக்கிறா மாதிரி அங்கங்கே இருக்குதுங்க மேம் பெரிய ஃப்ரீஸருக்குது மேம் அதில் நீங்கள் ஜூஸு கேக்கு எது வேணுனாலும் செஞ்சு வைச்சிக்கிலாங்க மேம் ஆ ஓகேங்க மேம் இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து ட்வெண்ட்டி ஒன் தொளசண்ட் வரும்ங்க மேம் நம்மள்ட்ட சேம்சங் கோத்ரேஜ் நிறைய கம்பெனி இருக்குது மேம் இது வந்து எல்ஜி நீங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனா இந்த ஃபோர் ஸ்டார் இதுமாதிரிதாங்க மேடம் வரும் இது வந்து ஃபை ஸ்டார் நல்ல ஓர்த்தபிலான ஒரு இது மேம் இதே நீங்கள் எடுத்துக்கங்க ஆ ஓகேங்க மேம் மேம் நீங்கள் எப்போ வேணுனா வாங்க மேம் நீங்கள் இப்போ வந்தாக்கூட எடுத்துக்கலாம் நீங்கள் நேரில் வந்துக்கூட எடுத்துக்கலாம் இல்லை டோர் டெலிவரி டோர் டெலிவெரியும் நாங்கள் பண்ணுறோம் ஆ ஓகேங்க ஆ தேங்க்ஸ் மேம்